இறப்பு இறப்புக்கான காரணம் அப்படீன்னா இப்போ இருக்கற உணவு உணவு முறையில் தான் வந்துட்டு அதிகபடியான நோய்களெலாம் ஏற்படுது அதனால் வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாகுது உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கற காலத்தில் உணவு தான் நமக்கு வந்துட்டு நோயை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா வந்து இருக்குது நோய் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உணவு நம்ம நம்ம காய்கறிகளெலாம் வந்துட்டு ரொம்ப சத்தானது அதனால் வந்துட்டு நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த வித நோயும் இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் விதமான நோய் எதிர் நோய் எதிர்ப்பு ஷக்தியும் வந்துட்டு காய்கறிகள் பழம் நம்ம சாப்பிட்டக்கூடிய உணவு கொடுக்கும் அப்படீன்ற மாதிரி இருந்துட்ருந்துது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட கூடிய உணவு நமக்கு வந்துட்டு நமக்கு எதிராக வந்து நமக்கான நோயை ஏற்படுத்தக்கூடியதாக வந்துட்டு அமைஞ்சிட்டே இருக்குது எந்த ஒரு காய்கறி எடுத்தாலும் எந்த ஒரு உணவு வகையாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு நமக்கு இப்போது வந்துட்டு நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது நிறைய உணவு வகைகள் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அதில் அதில் பாத்தீங்கன்னா வந்து சவர்மா பர்கர் இந்தமாதிரி அதெல்லாம் வந்துட்டு இந்த மாரி துரித உணவுகளெலாம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க அது வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ணுற அவங்க வந்து பயன்படுத்துகிற எண்ணெய் அதெல்லாம் வந்து அதனாலேயும் கூட அவங்க வந்துட்டு எண்ணெய் வகைகளெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் வந்து கொலஸ்ட்ரால் வருது அதனால் வந்துட்டு நிறைய பேர் இறக்குறாங்க அதிகப்படியாக சர்க்கரை வந்து நம்ம உணவில் சேர்க் சேர்க்கிறப் போது சர்க்கரை நோய் வந்து சர்க்கரை நோயால் நிறைய பாதிக்கப்பட்டு அதுனாலேயும் நிறைய பேரோடய இறப்பு வந்து அதிகமாகிட்ருக்கு அது இல்லாமல் மக்களோடய தேவை அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதனால எல்லாமே அதிகமாயிக்கிட்டே தான் இருக்குது அவங்க அவங்களோட வீடு குடி இருப்புகள் இருக்கற இருக்கற அதிகமாகிக்கிட்டே போகுது அது அவங்க பயன்படுத்துகிற வாகனம் காரு பஸ்ஸு பைக்கு இந்த மாதிரி அவங்க பயன்படுத்துகிற வாகனங்களோடய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கிறதனால சாலையில் பார்த்தீங்கனா அதிகபடியான விபத்துக்கள் ஏற்படுது விபத்து ஏற்படுறதுனாலயே அதிகப்படியான உயிர் இழப்புகள் ஏற்படு ஏற் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் வேறு காரணம் பார்த்தீங்கனா இறப்புக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுற பிரச்சனையின் காரணமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதனாலேயும் வந்துட்டு இவங்கள அவங்க கொன்றுட்டாங்க அந்த மாரி வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சினையும் ஏற்பட்டு நிறைய பேர் இறக் இறந்துடுறாங்க குழந்தைங்களுக்கான தடுப்பூசி வந்துட்டு தடுப்பூசி கரெக்டான குழந்தை பிறந்து மூணு மாசத்தில் தடுப்பூசி கரெக்டா போடலேனா குழந்தைங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நோய் நோய்வாய்படுறத்துக்கு வந்து நிறைய க க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த தடுப்பூசிங்கிறது வந்து நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக போடுவது தான் தடுப்பூசி ஆனால் அந்த தடுப்பூசி வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து போடாமல் இருக்கிறதுனால குழந்தைகள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நோய் வந்து இப்போ தாக்கிறத்துக்கு உள்ளாகிறாங்க அதனாலேயும் தடுப்பூசி போடாததுனால் குழந்தைகள் டக் எந்த ஒரு நோய் வந்து தாக்குதல் ஏற்பட்டாலும் உடனே வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது குழந்தைகளோடய இறப்பும் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்குது தமிழ் நாட்லேனு பார்த்தீங்கனா குழந்தைகளுக்குன்னு சிறப்பு சிறப்பு திட்டம்னா தாய் சேய் நல பெட்டகம் வந்துட்டு தமிழக அரசு வந்து குழந்தைங்க குழந்த பே குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க பிறந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய் சேய் பெட் சிறப்பு பெட்டகம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதில் குழந்தைக்கு தேவையான உடை பொம்மை மருந்து நகம் வெட்டி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அதில் சேர்த்து தாய்க்கும் தேவையான மருந்தும் கொடுக்குறாங்க அவங்க உடல் நலம் வந்துட்டு சி விரைவாக குணம் ஆகிறத்துக்கான மருந்தும் வந்துட்டு அந்த தாய் சேய் பெட்டகத்தில் வந்து கொடுக்குறாங்க அந் அந்த திட்டம் வந்து ஒரு சிறந்த திட்டமாக வந்து செயல்பட்டுட்ருக்கு